ஹலோ சார் ஆ குட் மார்னிங் சார் இல்லை சார் எல்லா ப்ராடெக்ட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இது பண்ணிதான் சார் நான் அனுப்பணும் எல்லாேரும் குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி ஓகே சார் நாங்கள் செக் பண்ணுறோங்க சார் ஓகே சார் செக் பண்ணுறோம் சார் எந்த இஷ்யூன்ட்டு ஓகே சார் தேங்க் யூ சார்